தமிழ்நாட்டோடய முக்கிய மத அடையாளங்கள்னு பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்தான் தென்னிந்தியாவில் அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்குது அதுலையும் தஞ்சை பெருவுடையார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில்தான் இருக்குது அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது அப்புறம் நாகூர் தர்கா நாகப்பட்டினத்தில் இருக்குது காஞ்சி மா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது பழனி மு முருகன் கோவில்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோல் திருச்செங்கோட்டில் இருக்குது சா உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அப்புறம் தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்குது